ஓகே நாங்கள் வந்து ஒரு பெரிய குழுவுக்கு சமைச்சுருக்கோம் எப்படின்னா எந்த சந்தர்ப்பத்துக்காகன்னா நாங்கள் வந்து ஒரு சமையல் செய்யறதுக்காக ஆளை ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைமுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது நாங்களே செஞ்சுருக்கோம் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்கோம் எப்படின்னா நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னா அவங்க திங்ஸெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வா நம்பளே வாங்குகிறோம் அப்படினோன்னா நம்பளுக்கு அந்த இது தெரியும் எப்படி எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு ஆனால் ஏற்கனவே வந்து அந்த சமையல்காரங்க வந்து இந்தமாதிரி திங்க்ஸெல்லாம் அவங்க அவங்களோடய டேஸ்ட் டேஸ்ட்டுக்குதான் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த சமையல்காரங்களோடய டேஸ்ட்டு நம்ம மாற்றி செய்யணும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்காகதான் இருக்கும் அவங்க வரலை சமையல்காரங்க வரலை அப்படிங்கும்போது நம்ப ஒரு எப்படி அரி அரி அரிபரி அர்ஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரிதான் நாம் இதை சமைச்சு கொடுத்தாகணும் அதை சமைச்சு கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதும் கிடையாது ந நம்ம நல்ல சமைச்சு கொடுக்கலாம் சமைச்சு கொடுக்குறது வந்து எப்படி சொல்ற எனக்குனால் சமைச்சு சமைக்கிறதுன்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் நாங்கள் வந்து ஒரு இரநூறு முண்ணூறு பேர்த்துக்கு கூட சமைச்சுருக்கோம் நாலு அஞ்சு பேர் ஒரு க்ரூப்பாக சேர்ந்துக்குவோம் நீ ஒரு வேலை செய் நான் ஒரு வேலை செய் அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் செய்வோம் எப்பவுமே சமைக்கிறதுக்கு இந் இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் வெங்காயம் கட் பண்ணுவாங்க ஒருத்தர் காய் கட் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து ச அடுப்பில் வந்து சாப்பாடு வைப்பாங்க பருப்பு போடுவாங்க சாம்பாருக்கு ரெடி பண்ணுவாங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ஒருத்தர் ரெடி பண்ணுவாங்க பொரியலுக்கு தேங்காயெலாம் ஒருத்தர் இது பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது வந்து அந்த இது எந்த எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாத இருக்கும் ஏனால் கம்மியாக நம்ம ஏதாவது கம்மியாக இருந்தமுன்னா மட்டும்தான் செய்ய முடியாது மற்றபடி சமைக்கிறதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நம்ம சம் ச சமைக்கிறோம் அப்படின்னம்னால் அதை வந்து ஒரு வேலையாக எடுத்துக்கக்கூடாது நம் எந்த ஒரு வேலையுமே வேலையாக எடுத்துகிட்டு செய்யக்கூடாது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுமாரி எடுத்துக்கணும் ந் அதனால நாங்கள் நிறையா டைமுக்கு நிறையா டைமு வந்து இந்த மாதிரி சமையல்காரங்க வரேன் சொல்லி வராது விட்ருக்காங்க அந்த டைமுக்கெல்லாம் நாங்கள் வந்து சமைச்சுருக்கோம் அது எப்படி சொல்கிறேன் அதோடு இது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த டைமுக்கு யோசிக்கும்போது கொஞ்சம் மைண்ட் டென்ஷனாக இருக்கும் அந்த மைண்ட் டென்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொறச்சு நம்ம நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிம்போது செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம் நிறையா செஞ்சுருக்கோம் ஆனால் அந்த மைண்ட் டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அப்புறோம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சரி ஓகே நம்ம செஞ்ச செஞ்சர்லாம் கொஞ்சம் செய்ய செய்ய செய்ய அந்த மைண்ட் டென்ஷன் குறஞ்சிரும் இந்த மாதிரிதான் நிறைய ஒரு இதை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம் ஆனால் நிறைய டைம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லுவாங்க வரல அந்தமாதிரி இருக்கிறது நிறைய ஃபேஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணாலும் ஈஸியாக செஞ்சுருக்கோம் அவ்வளோதான்